எங்கூரில் வந்துங்க கபடியுமே கிரிக்கெட்டுந்தான் பேமஸான இதாக இருக்குதுங்க அதில் வந்து கபடி வீரர் வந்து நவீன் குமார் பிரதீப் தீபக் ராகுல் அப்புறோம் இதில் கிரிக்கெட்டில் வந்து தோனி விராட் கோலி தினேஷ் குமார்